ஹலோ ராணி அண்ட் ராணீங்களா நாங்கள் உங்களை முத்தாண்டிக் குப்பத்தில் மெயின் ரோடு ஸ்கூல்கிட்ட வர சொல்லிருந்தேன் அங்கே வேண்டாம் இப்போது வந்து எனக்கு மருங்கூர்கிட்ட கனரா பேங்க் பக்கத்தில் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்னால் நல்லா இருக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நான் முன்னாடியே கொடுத்துருந்த அட்ரஸ் மருவன் தெருவில் கொடுத்துருந்தேன் முத்தாண்டிக் குப்பத்தில் அங்கே வேண்டாம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து மருங்கூர் ரோடு மெயின் ரோடு இருக்குது இல்லையா அங்கே வந்துடுங்க மெ மருங்கூர் மெயின் ரோடில் கனரா பேங்க்கிட்ட கொஞ்சம் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க